நாங்கள் வந்துட்டு சிக்கன் ரைஸ் அண்ட் எக் ரைஸ் ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம் முடிவு எடுத்தபோது சரி ஓகே நம்ம எங்களுக்கு வந்துட்டு டக்குனு சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணும் எக் ரைஸ் சாப்பிட்ணுன்னு தோணிருச்சு அதனால் சரி ஓகே எங்கேப் போகிறது அப்படின் சொல்லிட்டு நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் போல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின் நினச்சோம் அப்புறம் ஃபோ அந்த ஃபோன் பண்ணிணோம் ஆர்டர் ப ஃபோன் பண்ணிணோம் அவங்களும் அட்டன் பண்ணிணாங்க எங்களுக்கு ஒரு எக் ரைஸ் ஒரு சிக்கன் ரைஸ் வேணும் அட்ரஸ் வந்துட்டு டூ பை நாற்பத்ரெண்டு மேலே ஸ்டீட் தும்பலம் அவங்க வந்துட்டு அட்ரஸ் கேட்டாங்க சரி ஓகே அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டோம் ரெண்டு பை நாற்பத்ரெண்டு மேல ஸ்டீட் தும்பலம் சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அவங்களும் சரி ஓகே இப்போது டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி ஆர் டென் ஃபார்டி ஃபைவ்க்கு வந்துடும் அப்படின் சொல்லிட்டு சொன்னாங்க ஓகே அப்படின் சொல்லிட்டோம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் எங்கள் டோர் நம்பர் வந்து டூ பை ஃபோ சு ரெண்டு பை நாற்பத்ரெண்டு ஆனால் அவங்க கொண்டு வந்தது வந்துட்டு பீட்ஸா கொண்டு வந்துட்டாங்க எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிணது சிக்கன் ரைஸ் ஆனால் அவங்க கொண்டு வந்தது பீட்ஸா அப்புறம் எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு இந்த ஆர்டரை நாங்கள் இதை ஆர்டர் பண்ணல அப்படி சொல்லிட்டோம் அப்புறம் என்ன பண்ணிணோம்னா அவங்களும் எங்கள் பக்கத்தில்தான் இருந்தாங்க அப்புறம் ஒரு சரி ஓகே ஆர்டர் பண்ண இடத்துக்கே கால் ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படி சொல்லிட்டு நினச்சோம் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னால் சரி ஓகே நாங்கள் கேட்டோம் அவங்க கிட்டே இந்த ரிட்டன் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் கேட்டது கொடுங்க அப்படிக்கி அப்படி இல்லாட்டி காசை கொடுத்துருங்க அப்படி கேட்டோம் அவங்க வந்துட்டு சரி ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னால் இல்லை நீங்கள் ஆர்டரெல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க சிக்கன் ரைஸ் இல்லாட்டி ச்சீ ரை வாங்கிக்கோங்க அப்படி இல்லாட்டி காசையே நாங்கள் வந்து கொடுத்துர்றோம் காசை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி சொன்னாங்க நாங்கள் என்ன சொன்னோன்னால் இல்லை எங்களுக்கு காசெல்லாம் வேண் எங்களுக்கு காசு தான் வேணும் அப்படின் சொன்னோம் அதுக்கு அவங்க வந்துட்டு நாங்கள் பண்ணிணது தப்புதான் ஆனால் ஆர்டரை கேன்சலெல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் இல்லை பரவாயில்ல வ நீங்கள் என் காசை திருப்பி கொடுத்துருங்க அப்படின் சொன்னோம் சரி ஓகே அப்படின் சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்டாங்க